இலக்கணம் அப்படின்னா நம்ம தமிழ் மொழில வந்துட்டு மொத்தம் மூணு தமிழ் இருக்குது எல்லாேருக்குமே அது தெரியும் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூணு இதில் வந்துட்டு முத்தமிழ்னு சொல்லுவோம் நம்ம அதை இந்த முத்தமிழுக்கும் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுதான் கொண்டு வந்து தனித்தனியாக வந்து ஒரு இலக்கணம்தான் நம்ம முன்னோர்கள் வந்து முத்தமிழின் பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்துட்டு இலக்கணம் அமைத்தனர் அப்போவே வந்துட்டு அந்த உ அந்த இலக்கணத்துக்கே வந்துட்டு அஞ்சு வகை இருக்குது அந்த இலக்கணத்துலேயும் அந்த மூன்று தமிழ்லையுந்தான் வந்துட்டு நம்மளுக்கு இலக்கணம் வந்துச்சு அதிலேருந்தும் அந்த இலக்கணத்துக்கு கீழேயும் ஒரு அஞ்சு வகை இருக்குது அதுதான் நம்ம சொல்கிறது எல்லாேருக்கும் தெரியும் எழுத்து சொல் யாப்பு பொருள் அணி இந்தமாதிரி நம்ம வந்துட்டு சொல்லுவோம் அதேமாதிரிதான் வந்துட்டு வாக்கிய அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னால் இலக்கணத்தில்தான் வந்து வாக்கியம் மற்றும் உட்பிரிவு அமைப்பு அப்படின்றது நம்ம இலக்கணத்தில் சொல்லுவோம் ஆனால் பொதுவாக இதுக்கு எப்படி சேர்த்து சொல்லுவாங்கன்னால் வாக்கிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வாக்கியங்களோடய எண்ணிக்கை வந்துட்டு அவற்றின் தொடரிய கட்டமைப்பில் உள்ள உட்பிரிவுகளோடய அடிப்படையில்தான் நம்ம வந்துட்டு அதை நம்ம வகைப்படுத்துகிறோம் இதை வந்து ஒரு பாரம்பரிய இலக்கணத்தில் ஒரு அங்கமாக வச்சுருக்கோம் இப்போது எக்ஸாம்பிள் வந்து பொருள் ப்ளஸ் வினைச்சொல் இதை வந்து நம்ம உள்ளடக்கம் உட்பிரிவுகளோடய ஒரு வகைப்பாடாக சொல்லுவோம் அதாவது அவள் ஓடுகிறாள் அப்படிங்கிறது ஒரு பொருள் அவள் ஓ ப்ளஸ் ஒரு வினைச்சொல் அவள் ஓடுறா அதுங்கிற மாதிரி ஒரு இது அதேமாதிரி அவள் வந்து மீட்டிங் நடத்துகிறா அப்படினாலும் அதில் வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு பொருள் ஒரு உள்ளடக்கம் அதேமாதிரி ஒரு வினைச்சொல் அப்படிங்குற மாதிரி நம்ம சொல்லுவோம் வாக்கியத்தோடய அமைப்புங்கிறது இலக்கணத்திலேருந்துதான் நம்மளுக்கு வருது இலக்கணத்திலேருந்து ஃபஸ்ட் ஒரு இலக்கணம் அதிலேருந்துதான் நம்மளுக்கு வாக்கிய அமைப்பு வருது